நாங்கள் போய் அந்த இப்போ மீன் பிடிக்கிறது அந்த மீன் பிடிப்பு இப்போ பார்த்தோம்னா எந்த முதலீடும் தேவையில்ல எந்த ஷெட்டு கிட்டு தேவையில்ல அது மாதிரி அது ஒரு ஆர்வம் அந்த மீன் பிடிக்கறத ஒரு முதலீடும் செய்யாத முதலீடு இல்லாத வியாபாரம் அப்புறம் அந்த மாதிரி எனக்கு அந்த மீன் பிடிக்கறதன்று ஒரு ஆசை எனக்கு அதுக்கு இப்போது எந்த ஒரு முதலீடும் தேவையில்ல அதனால் முதலீடும் தேவையில்ல அப்புறம் வேறு தொழில் வேறு தொழில் செய்கிறதுக்கு இந்த முதலீடு கீதலீடு எதனா போடணும் நம்மளுக்கு இது இது என்ன எனக்குப் பிடிச்ச தொழில் எனக்கு ஆசை இது தான்